ஆ வணக்கம் மேடம் ஆ சஸ்திகாவோட அப்பா பேசுகிறேன் சஸ்திகா வந்து அஞ்சாங் க்ளாஸ் சஸ்திகா ஏ செக்ஷனில் படிக்குறாங்கள்ல ஆமாம் அவங்க மேம் எங்கள் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ இன்றைக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வரமுடியாதுங்க நேற்று ஸ்கூலுக்கு போயிவிட்டு வந்து படுத்தா டயர்டாக இருக்குதுன்னு இன்னுமும் தூங்கிட்டே இருக்கா பார்த்தா ஜுரம் அடிக்குது காலையில் தான் பார்த்தோம் ஹாஸ்பத்திரிக்கு கூட்ப் போயிட்டு காலையில் தான் ஹாஸ்பத்திரிக்கு கூட்ப் போயிட்டு வந்தோம் நைட்டு மாத்திரை மருந்து கொடுத்தோம் கேட்கல காலையில் தான் ஹாஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தோம் ஆ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ரெஸ்ட்டு எடுக்க சொல்லிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஆ ஒரு நூற்றி ஒரு டிகிரி இருக்குங்க ஓகேங்க நான் பார்த்துக்குறேன் தேங்க் யூ மேடம் இல்லை மேம் நாளைக்கு அவ உடம்பு எப்படி இருக்குதோ அதை பார்த்து தானே மேடம் பண்ணமுடியும் அவ நல்லாருந்தானா நார்மலாக இருந்தானா அனுப்பிச்சுட்டுட்றேன் அப்படி இல்லைன்னா நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி ஆ ஜொரம் அடிக்கிதுன்னு பண்ணிடுறேங்க சரிங்க மேடம் பார்த்துக்குறோம் சரிங்க மேடம் சரி மேடம் சரி மேடம் பார்த்துக்குறேன் மேடம் சரி தேங்க் யூ நன்றி மேடம்